நான் போனதிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸ்னா அது ஊட்டி தான் ஏனால் அங்கே ரோஸ் கார்டனில் டிஃப்ரெண்ட் டைப்ஸான ரோஸ்லாம் இருக்கும் அதுலையும் அங் நர்சரி இருக்கும் அங்கே விற்கிற செடி நம்ம வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் வந்து வளர்கலாம் அதேமாதிரி அங்கே போட் ஹவுஸ்லாம் இருக்கும் அந்த போட்டில் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்பான ஃபுட்ஸ்லாம் இருக்கும் அப்புறோம் அங்கே எப்போது மழை வருது அப்படின்னே தெரியாது ரொம்ப சில்லான கிளைமேட் கிடைக்கும் இருக்கும் அங்கே நம்ம ஸ்ட்ராபெர்ரி கேரட்டு வர்க்கி பிஸ்கெட்டு இந்த மாதிரி சாப்பிடற ஐட்டம்ஸ்லாம் நிறையா விற்பாங்க அதேமாதிரி அங்கே நம்ம போகணும் அப்படின்னா நம்ம ஸ்வட்டர் போட்டுகிட்டு தான் அங்கு போகவே முடியும் அங்கே சூசைட் பார்க்லாம் இருக்குது ஸோ என்னோடய ஃபேவரெட் பிளேஸ் வந்து ஊட்டி தான்